கேம்ஸு இனக் குழுக்கள் மற்றும் பெண்கள் விகிதம் மிகவும் குறைவாக இருக்கிறது ஆமாம் இப்போலாம் பெண்கள்லாம் ரொம்பவே கம்மியாகதான் காணப்படுறாங்க இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே பெண்கள் அதிகமாக ஈடுபடுறதில்லை கேம்ஸுலலாம் எந்த ஒரு கேம்ஸுலயும் பெண்கள் அதிகமாக மேஜராக இன்வால்வ் ஆனதேயில்லை ஏதோ ரொம்ப கம்மியாக ஒரு டூ இல்லை த்ரீ பர்சன்ட்டு தான் எல்லாம் வராங்க இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லி அதிகமாக பாய்ஸ் தான் டீம்லேயே வராங்க எதனால் கேட்டிங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட சொசைட்டி தான் எதுவுமே விடுறது இல்லை யாருமே விடுறது இல்ல பெண்கள் அது ஆடுற ஆட்டம் இல்லை பெண்களுக்கு அது தேவயில்லை பெண்கள் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு தான் எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க அதனால் பாய்ஸ் தான் அதிகமாக காணப்படுறாங்க இது அவசியம் மாரி தான் ஆவணும் மாறுவது அவசியமான்னு கேட்டுட்டுருக்காங்க ஆனால் மாறுறது அவசியம் தான் ரொம்பவே அவசியம் கண்டிப்பாக ஏன்னா இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு பெண்கள் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அவங்க சொல்லிவிட்டு கேம்ஸ் பக்கம் ஆனால் யாருமே வரதேயில்லை ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டு ஆணுக்கு வர புகழும் கேம்ஸுலயும் வருதுன்னு கண்டுக்கறது இல்லை அவங்க ஃபுல்லாக பிஸ்னஸு அந்த பைக்கு ஓட்டுறதுல சரி ட்ரெஸ் போடுறதுலயும் சரி அதில் மட்டும் தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பார்க்குறாங்களே தவிர எந்த ஒரு கேம்ஸில் பார்க்கறது இல்லை எந்த ஒரு ஃபீல்டுலையும் ஈக்குவாலிட்டியை பார்க்கறதே இல்லை அதனால் கண்டிப்பாக இது அவசியம் மாறணும் பெண்கள் எல்லாம் வெளியே வந்து கேம்ஸில் கலந்துக்கிட்டு ஒரு ஏன்னா பாய்ஸால் முடியிறது கண்டிப்பாக கேள்ஸாலயும் முடியும் ஏன்னா கேர்ள்ஸ் பக்கமும் அவங்களுக்கு ஃபீல்டில் அவங்களால கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் யார் நினச்சாலும் அதனால நம்ப ஒரு ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஒலிம்பிக்ஸ்லியோ நேஷ்னல்லயோ கண்டிப்பாக நம்ப கேர்ள்ஸ் வந்து டஃப் கொடுத்தா நல்லாவே இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த மாற்றம் வந்து மாறி தான் ஆகணும் இது ரொம்ப அவசியம் தான் ஃபியூச்சரில்